ஹலோ சொல்லுங்கள் ஆமாம் நீங்கள் எங்களுதா நாமக்கல் சேலம் ரோட்டில் இருக்குது காலையில் பத்து மணி டூ சாய்ங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் இருப்பேங்க ஓப்பனில் தான் இருக்கும் ஓகே ஆ பண்ணிக்கலாம் ஓகே பரவாயில்ல உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று ரேஷன் கார்ட் ஃபோட்டோ ஒன்று நீங்கள் முன்னே வெச்சுருந்த ஆதார் கார்ட் நீங்கள் அப்டேட் பண்ணிங்கள்லை அப்போ ஃபோன் நம்பர் ஒன்று வெச்சுருப்பிங்கள மொபைல் நம்பரு அது வேணும் ஓடிபி நம்பர் வரும் ஆ சரி எடுத்துகிட்டு வந்துடுங்க ஒன் வீக் ஆ ஒன் வீக்லேயே வந்துடுங்க நீங்கள் இப்போயே அப்ளே பண்ணிணாதான் ஓகே அறுபது ரூவா மட்டும்தான் ஆ ஹா இது இல்ல டூப்ளிகேட் வெறும் அறுபது ரூவா மட்டும்தான் ஆ ஆ ஓகே